இப்போ வந்து திராவிட ஆட்சி மாடல் இப்போ ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருக்கார் கல்வி அமைச்சர் சுகாதார அமைச்சர் மற்றும் பொருளாதாரம் போன்ற எல்லா அமைச்சர்களும் சரியாக மக்களை கண்காணிச்சு எந்தப் பிரச்சனையாக இருந்தாலும் உடனே உடனே முடிக்கிறாங்க தமிழ தமிழக அரசுக்கு நன்றி சொல்லணும் தமிழக அரசு எந்தப் பிரச்சனையாக இருந்தாலும் கரெக்டாக தீர்வு காண்கிறாங்க கல்விக்கு நல்ல முதலிடம் தராங்க சுகாதாரத்துக்கும் நல்ல சுகாதார சுப்ரமணி அவர்கள் வந்து சுகாதார அமைச்சர் நல்லா கவனிக்கிறார் பொருளாதாரத்திலும் பொருளாதார அமைச்சர் நல்லா பாத்துக்கிறார் பல்வேறு கொள்கைகளை முன்னெடுத்து பிரச்சனைகளை முடித்து முன் வைத்து அவற்றுக்கு தீர்வுக் கண்டு தமிழக அரசு வெற்றிக்கரமாக நடைப்போடுகிறது